குருவிடம் கற்றுக் கொள்ளவது சிறந்ததாக இந்தக் கேள்விக்கு வந்து கண்டிப்பாக பதில் வந்து அது தான் சிறந்தது ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் குருநாதர்ன்னு ஒருத்தர் இருக்கும்போது அவருக்கு வந்துவிட்டு நாம பற்ற எல்லா கஷ்டங்களையுமே அவர் பட்டு தான் வந்துருப்பார் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொருத்தரோட குரலும் வந்துவிட்டு ஒரே மாதிரி இருக்காது சித் ஸ்ரீராம் வந்துவிட்டு ஒருமாதிரி சாஃப்ட்டான வாய்ஸில் ஹை பிச்சில் பாடிட்டுருப்பார் அதே இந்த சைடு அருண்ராஜா காமராஜா எடுத்தீங்கனா லோ பிச்சில் ஹார்ஷான வாய்ஸில் ஒரு மாதிரி ரகடாக கேட்கும் இப்போ ரெண்டு வாய்ஸும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்கு இல்லையா இப்போ அவங்க ரெண்டு பேருமே பாட கற்றுக்கறது வந்துவிட்டு ஒரே குருநாதர்கிட்ட கற்றுக்குட்டாலும் அவர் வந்துவிட்டு இவங்ககிட்ட என்னென்ன குறை நிறைகள்ங்குறதை வந்து அ ஆய்வார் ஆஞ்சத்துக்கு அப்புறமா அந்த குறை நிறைகளுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு எந்த மாதிரி பாடல்கள் வந்துவிட்டு பாடுனா நல்லா இருக்கும் அப்படிங்குறது வந்து எடுத்துப்பார் இப்போ இவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க அருண்ராஜா காமராஜ் அந்த பாட்டை வந்து சித் ஸ்ரீராமை பாட வச்சா அதுவும் நல்ல பாட்டாக வரலாம் ஆனால் அருண்ராஜா காமராஜுக்காகவே அந்த பாட்டு உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சில பாடல்கள் இருக்கும் இல்லையா அந்த குணங்களை வந்து கண்டறியறது ஒரு குரு இருந்தால் மட்டுமே சாத்தியம்ங்குறது வந்து என்னோட தாழ்மையான கருத்து இதுக்கு இன்னொரு உதாரணத்தை எடுத்துக் கூறலாம் துரோணாச்சாரியார் இருந்ததுனால தான் அர்ஜுனன் அவ்வளோ வில் வித்தையை சிறப்பாக கற்றுக்குட்டாரு அப்படிங்குறதுல யாராச்சும் மறுப்பு தெரிவிக்க முடியுமா ஏகலைவர்களும் இருக்கிற இந்த உலகத்தில் குருக்கள் இருந்தால் மட்டுமே சாதிக்க முடியுங்கிற நிறைய பேர் இங்கே இருக்காங்க அதனால் சங்கீதம்ங்கிறது வந்துவிட்டு எடுத்தோம் கவுத்தோம்ன்னு கற்றுக்க முடியாது நிஜமா ஒருத்தர் சிறம்ப்பாகவே பாடுறாரு பிறந்ததுலந்தே சிறப்பாக பாடுறாரு அப்படியா இருந்தா கூட அவர் ஒரு குருநாதர்கிட்ட போனதுக்கு அப்புறமா அவரோட பாடல்களில் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை காணலாம் இதை நான் ஏன் சொல்லுறேன்னா நான் பாட ஆரம்மிச்சப்போ எனக்கு வந்துவிட்டு பெருசாக ஒன்றுமே தெரியாது இப்படி ஒரு பாட்டை கேட்கறோம் இது இப்படி தான் வந்தது இப்படி தான் பாடணும் அப்படிங்குற மாதிரி ஒரு கோட்பாடுகளுக்குள்ளேயே தான் நான் இருந்தேன் அந்த கோட்பாடுகளை உடச்சதுக்கு காரணம் யாருன்னா என்னோட ஒரு குரு குருங்குறவர் உங்களை விட பெரியவராக தான் இருக்கணும் உங்களை விட அனுபவம் வாய்ந்தவராக தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை உங்களை விட ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் சின்ன சிறுமியாக இருந்தாலும் அவங்களுக்கு உங்களுக்கு தெரியாதது தெரியுதா கற்றுக்கங்க திருவள்ளுவர் இதைத்தான் உருகண்டு எள்ளாமை வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாரி அன்னார் உடைத்து அப்படின்னு வந்து சொல்லிருக்கார் இந்த குறளுக்கு என்ன அர்த்தம் ஒருத்தரோட உருவம் சின்னதாக இருக்கு அப்படின்னு அவங்கள எடை போடாத கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்குறதுதான் இதுக்கு அர்த்தம் இதை வந்து ஏன் சொல்லுறேன்னா யோசிச்சு பாருங்கள் உங்களை விட ஒரு சின்ன பையன் உங்களுக்கு தெரியாதது தெரிஞ்சது சொல்லுறான்னா அதை நினச்சி நீங்கள் பெருமைப்படணும் அவனை நீங்கள் பாராட்டி வளர்த்து விட்டீங்கனா அவனுக்கு நீங்கள் அங்கே குருவாகிறீங்க உங்களுக்கு தெரியாதது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால அவன் அங்கே உங்களுக்கு குருவாகுறான் ஒரு குரு துணை இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியும் பெருசாக சாதிக்க முடியும் கரெட்டாக சொல்லணுன்னா அதனால் ஒரு குருமார்ங்குறது வந்து எல்லா கலைகளுக்குமே வேண்டும் இப்போ ஆடுதல்னு எடுத்துக்கிட்டீங்கனா பாடுறது எல்லாருமே பாடலாம் ஆனால் அதை மற்றவங்க கேக்குறமாதிரி பாடுறதுக்கு பெரிதாக உறுதுணையாக நிற்கிறது நம்ப குருநாதர் தான் அதனால் என்னோட கருத்து ஒரு குருநாதர் சங்கீதத்துக்கு கண்டிப்பாக தேவை ஒரு குரு யாராவது உங்களுக்கு இல்லைன்னா நீங்களே உங்களுக்கு பிடிச்சமாரி குருவை தேடுங்கள் கண்டிப்பாக இந்த இவ்வளோ பெரிய உலகத்தில் நமக்கு ஏற்றமாரி ஒருத்தர் கண்டிப்பாக கிடப்பாங்க அந்த தேடுதல்ங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கான குருவை தேடி கண்டுபிடிச்சு சங்கீதத்தை முறையாக கற்றுக்கங்க